திருமணத்தில் வந்து மணமக்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட்லாம் பண்ணுறாங்க அப்படி பார்த்தமுன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தகாரங்களெலாம் மணமக்களுக்கு வந்து கோல்ட்லாம் வந்து ப்ரைஸாக தருவாங்கள் அதாவது வந்து பையனுக்கு மோதிரம் செயினு கை செயினு இதை மாதிரியும் பொண்ணுக்கு வந்து தோடு அப்புறம் காசு கட்டுவாங்க அந்தமாதிரி நிறையா கிஃப்ட்டும் தராங்க அடுத்த ஃப்ரண்ட்ஸ் சைடில் இருந்து நிறையா வீட்டுக்கு தேவையான பொருளான் கிஃப்ட் பண்ணுவாங்கள் அப்புறம் ஃபோட்டோஸ் ஃபிரேம் பண்ணி தருவாங்க அது மாதிரி மற்ற எதாவது கிரியேட்டிவ்வா ஏதாச்சும் ப பண்ணுவாங்கள் ஃப்ரண்ட்ஸ் சைடுலேருந்து சில சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்கள் ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நான் ஃபிரிட்ஜ் வாங்கி தரன் வாஷிங் மிஷின் வாங்கித்தரேன் டிவி வாங்கித்தரேன் மிக்ஸி வாங்கித்தரேன் கிரைண்டர் வாங்கித்தரேன் அதைமாதிரி ஒவ்வொரு பொருளு சில பேர் வந்து வாங்கி தருவாங்கள் இந்த மாதிரி நிறையா பரிசுகளெலாம் வந்து தருவாங்கள் அடுத்து வரதட்சனை கொடுக்குறாங்களா அப்புடின்னு பார்த்தோன்னா இன்னுமும் நடைமுறையில் வந்து வரதட்சனை கொடுத்துட்டு தான் இருக்காங்கள் எப்படின்னா பத்து பவுனு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த தட்டு இந்தமாதிரி டம்ளர் இதைமாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் அப்புறம் டிவி ஃபிரிட்ஜி வாஷின் மிஷின் மிக்ஸி அந்த மாதிரி மற்ற நிறையா திங்ஸ் இதெல்லாம் வாங்கி தந்தால் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க இன்ன வரையுமே அதைவந்து நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ நார்மலாகவே நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணுனா எல்லோரும் எதிர் பார்க்குறது தான் இவ்வளோ வந்து நக தரணும் அப்படி இல்லைனா இந்த இந்த மேரேஜ் செலவை நீங்கள் எடுத்துக்கோங்க இத்தனை லட்சம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புடின்னு சில பேர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி வந்து நிறையா கேட்டுகிட்டு தான் இருக்காங்கள்